எங்கள் வீட்டில் நாய் வளர்க்குறோம் நாய் வளர்த்து அது வந்து எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது எங்கள் வீட்டில் யாரும் பேரன் பேத்தி எல்லாம் என் பெண்ணு எல்லாம் வெளியில் இருக்காங்க நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் தனியாக தான் இருக்கோம் அதனாலே இந்த நாய் வளர்க்கறது ஒரு பாதுகாப்பாக இருக்குது அது எங்களோடையே இருக்கும் ரொம்ப பாசமாக கூப்பிட்டோம்னா ஒடியாறதும் இவங்க எங்கள் வீட்டுக்காரங்க சுகரு அதிகமாக இருக்குதுன்னு வெளியில் வாக்கிங்கெலாம் போவாங்க அப்போது பின்னாடியே போய்விட்டு வரும் எங்கூட்டுக்கு துணையா எங்கள் கூடயே தான் படுத்திருக்கும் உள்ளாற வந்து படுத்துக்கும் ஃபேனு காற்றுல படுத்துக்கிட்டு உக்கார்ந்துருக்கும் அப்புறம் ஒரு பூனை ஒன்று வளக்கு வளர்த்தோம் அது நல்லா அழகாக நல்லா இருந்துச்சு அதுக்கு நைட்டில் சாதம் த தயிர் சாதம் கிளரிலாம் வைப்பேன் நல்லா சாப்பிடுட்டு எங்களோடையே படுத்திருந்தது ஆனால் அந்த பூனை எங்கே போச்சுன்னே தெர்லை ஒரு நாள் போனது அதுக்கப்புறம் பார்க்கவே முடியிலை ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது எங்கே போச்சின்னே தெரியல அதுக்கப்புறம் ஒரு பூனை வாங்கியாவது வளர்க்குவோம் அப்டின்னு பார்த்து பார்க்குறேன் அப்புறம் கிளி வந்து எனக்கு வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை கிளியை வந்து கூண்டுக்குள்ளே அடச்சு வைச்சா அது தப்புன்னு ஸோ நினைக்கிறதுனால அதை வளர்க்க முடியிலை அது ஏன் சுதந்திரமா இருக்கிற கிளியை கொண்டு வந்து அடைச்சி வைப்பானேன்ட்டு வளர்க்க முடியாமல் போய்டுச்சு ஆனால் ரொம்ப ஆசை கிளி வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசை